எனக்கு சமைக்கிறதுனால் பிடிக்கும் நான் வந்து சிக்கன் அந்தமாதிரி வந்து சமைப்பேன் அது வந்து சமைக்க எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து வெங்காயம் தக்காளி வந்து முழுசாக போட்டு வேக வைப்பாங்க நான் வந்து அதுமாதிரி செய்யாமல் அது வந்து அரைச்சு மிக்ஸியில் அரைச்சு அந்தமாதிரி அரைச்சு வந்து இது பண்றதினால அதில் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும் சீக்கிரமே வந்து வெங்காயம் தக்காளிலாம் வெந்ததுனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது போக வந்து பட்டை கிராம்பு அதுமாதிரி போட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும் அப்பறம் சிக்கன் மசாலா பிரியாணி பவுடர் அதுமாதிரி போடுறனால டேஸ்ட் அதிகமாக இருக்கறனால நம்ம வந்து அந்த இதோடய ஸ்மெல் வந்து டிஃப்ரண்ட்டாறதினால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது போக கொத்த மல்லி சேர்க்கனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும்